ஹலோ மேடம் மேடம் நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேம் கிருஷ்ணகிரி டூரிஸ்ட் ப்ளேஸ்ஸு இந்த வீக்குக்கு வரலாம்னு இருக்கோம் மேம் ஆ அங்கே சுற்றி பார்க்கற மாதிரி இடம் என்ன இருக்குது மேம் கேஆர்பி டேம் அதை தவிர வேறு எதனால் இருக்குதுங்களா

ஆ ஆமாங்க ம் ஃபாரஸ்ட்டில் சுற்றுற மாதிரி ஏதும் இல்லைங்களோ லொக்கேஷனெல்லாம் ம் ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்குங்களா மேலே மலையேறுகிற மாதிரி

ம் ஆ ம் சரிங்க சார்

சரி மேடம் இது அங்கே வந்தோம்னால் ஸ்டே பண்றதுக்கெல்லாம் ரூமெல்லாம் அவைலபிளாக இருக்குதுங்களா இல்லை மேம் கேஆர்பி டேமுக்கும் கிரிஷ்ணகிரிக்கும் எவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட் வரும் ட்ராவலிங் டைம் ம் ட்ராவ்லிங் அவ்வளோதானுங்களா ஆ ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே மேம் புட்டெல்லாம் எப்படி நல்லா இருக்கும்ங்களா டேம் கேஆர்பி டேமில் ஃபுட்டெல்லாம் கிடைக்குங்களா சாப்பாடெல்லாம் கிடைக்குங்களா ம் ம் ம் சரி சரி ஆ ஓகே ஓகே மேம் ஆ ம் ஓகே மேம் நாங்கள் அது ட்ராவல் டைம் எவ்வளோ நேரம் ஆகும் ஆமாம் ஆமாம் சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி வரணும்னால் எவ்வளோ ம நே டைம் ஆகும் ஒரு நான் அஞ்சு மணிநேரம் ஆகுங்களா ட்ராவல் வருங்களா ஆ ஓகே ஓகே மேம் நான் சனிக்கெழம நைட்டு கிளம்பி விடி நைட்டு விடியகாலையில் வர்ற மாதிரி வரேன் நீங்கள் சொன்ன இடல்லாம் ஒ ஒரு நாள் சுற்றி பார்க்கற மாதிரி இருக்கும்ங்களா

ஆ ஆ ஓகே ஓகே மேம் அப்பிடின்னா நான் சனி வெள்ளிக்கெழம நைட்டே கிளம்புறேன் ம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்